ராணி மங்கம்மாள் தமிழ்நாட்டின் நாயக்கர்கள் மரபில் பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்ததாக வரலாறே கிடையாது இருந்தாலும் காப்பாட்சியாளராக ஆட்சி புரிஞ்சிக்ருக்கிறாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரிதான் இவங்களும் திகழ்ந்திருக்காங்க எப்படின்னா சிறந்த சான்றாக சொல்லுன்னால் ராணி மங்கம்மாள் வந்து அரசுரிமைக்கு உரியவர்கள் குழந்தைகள் இருந்ததால் அவர்களுக்குப் பதிலாக இவர் காப்பாட்சியாளராக இருந்தார் இருந்து மதுரையை ஆண்டார் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாயக்கர் மனைவி ராணிமங்கம்மாள் ஆவார் இவங்க வந்து அக்காலத்துலேயே கர கணவர் வந்து இறந்துவிட்டார் கணவர் இறந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏறுவது வழக்கமாக இருந்திருக்கு ஆனால் ராணிமங்கம்மாளின் கணவர் இறந்தபோது அவங்க மகன்கள் அரங்ககிருஷ்ணம் கிருஷ்ண முத்துவீரப்பன் ரொம்ப சின்ன வயசாக இருந்தார் ரொம்ப சின்ன வயசாக இருக்காருனுட்டு அவரை தனியாக விட்டுட்டு இவங்க இறக்க கூடாதுனுட்டு ராணிமங்கம்மாள் வந்து அவர் அவங்க கணவர் கூட உடன்கட்டை ஏற மறுத்துவிட்டாங்க